செய்தி ஊடகங்கள் கிராமப்புறங்களை வந்து சரியாக கவர் பண்ணுறதே இல்லை நிறைய விஷயங்கள் விட்டுப்போகுது அதனால நம்ப நாட்டில் மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு கிராமப்புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுறதே இல்லை இந்த தெரியாம இருக்கிறதுனால தான் தப்பான ஆட்சியை வந்து எடுத்துகிட்டு வராங்க தப்பான ஆட்சியை எடுத்துகிட்டு வரதுனால நமக்கு என்ன ஆகுது தப்பான பாலிசி இருக்கு ஒழுங்காக அவங்க நடத்துறாங்களா சரியான பாலிசி போடுறாங்களா எதாவது டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி விஷயோலாம் நமக்கு தெரியுறதே இல்லை இது தெரியாததுனால நமக்கு அவங்க சரியான வேலை பார்க்கறாங்களா இல்லையான்னு எப்படி அக்கௌண்ட்டபிளாக ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை நமக்கு வெளியே வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கறதுனால கிராமப்புறங்களால் வளர முடியுமா வளர முடியாதா நாட்டுக்கு காண்ட்ரிப்யூட் பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வெளியே வருது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்களா அதை நம்ம எப்படி நீக்குறது அப்படிங்கிற கேள்வியும் வெளியே வருது இந்த மாதிரி விஷயங்கள மீடியா கவர் பண்ணா தான் சரியான ஆட்சி எடுத்துகிட்டு வர முடியும் சரியான ஆட்சியை எடுத்துகிட்டு வந்தா தான் கரெக்டான பாலிசி ஃப்ரேம் பண்ண முடியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு பெனிஃபிட்டும் வரும் அதே மாதிரி ஒரு பெரிய டிஜிட்டல் டிவைடே உருவாகுது டிஜிட்டல் டிவைட் உருவாகறதுனால நாட்டில் இருக்கிற ஒரு பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாரும் வளர்றாங்க கிராமப்புறங்கள் வளர்றதில்லை ஆனால் இண்டியாவில கிராமப்புற மக்கள் தான் அதிகம் கிராமப்புற மக்கள் அதிகமாக இருக்கறப்போ அவங்களுக்கு பெனிஃபிட் பாலிசிஸ் கிரியேட் பண்ணா தான் நாடு வளரும் இந்தியா ஐந்து திரில்லியன் டாலர்ஸ் வரதுக்கு கிராமப்புல கிராமப்புறங்கள் வளர்ந்தா தான் நாடு முன்னேற முடியும் அப்பொழுது தான் வெளிநாட்டு வெளிநாட்டோட நம்மளால கம்பிட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கறப்போ மீடியா ஏன் கவர் பண்ணுறதில்ல அப்படிங்கிற கேள்வி வருது மீடியாக்கு ரிசோர்ஸஸ் இல்லையா அவங்களுக்கு சரியான இன்டென் இன்சன் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது இல்லையா இல்லை ஆட்சிகள் மீடியாவை வந்து கிராமப்புறங்களை கவர் பண்ண கூடாதுன்னு சொல்லுறாங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சரியான ஆட்சி எடுத்துகிட்டு வராங்க யார் கரெக்டான பாலிசி போடுறாங்கங்கிற இது அப்போ தான் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வெளி நாட்டுப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு சிட்டியில என்ன நடக்குதுன்னும் சிட்டியில இருக்கிற மக்களுக்கு நாட்டுப்புறத்தில் என்ன நடக்கிறது கிராமப்புறங்களை நடக்கிறது என்னென்று தெரிஞ்சதால தான் சண்டைகள் வராது சண்டைகளை அவாய்ட் பண்ணா தான் நம்பளால் ஒருங்கிணைந்து நாட்டை முன்னேற்ற முடியும் இந்த மாதிரி பெரிய விஷங்கள நம்ம யோசிச்சிட்ருக்கறப்போ மீடியா கவர் பண்ணாதது பெரும் தவறு இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைப்பதற்கு மீடியா கிராப்புறங்களை கவர் பண்ணா தான் உண்டு அப்பொழுது தான் கரெக்டான கவர்மெண்ட் வரும் கரெக்டான பாலிசி வரும் எக்சிகியூஷன் இருக்கும் இதெல்லாம் இருந்தா தான் முன்னேற முடியும்